இப்போ மத மூட நம்பிக்கையாக வந்துவிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படினா கடவுளை வணங்குறது தப்பில்லை ஆனால் வந்து நம்ம மனுஷங்களை வணங்குறது தான் தப்பு மனுஷங்கன்னா நம்மளும் மனுஷங்க தான் அவங்களும் மனுஷங்க தான் அவங்க வந்துவிட்டு கடவுளாக நம்ப எடுக்க கூடாது அவங்களை கடவுளாக நினச்சி வணங்குறது தான் நம்ப மூட நம்பிக்கையாக நான் நினக்கிறேன் அதை நான் அவங்க மக்கள் வந்துவிட்டு அதை எப்படி வந்துவிட்டு பார்க்கணும் அப்படீனா அவங்க கூட வந்துவிட்டு அவங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின் சொல்லுறாங்க அப்படிங்கயில அது அவங்கவங்களோட தாட்டாக தான் அதை சொல்லுறாங்க உடனே வந்து நம்ப அவங்க ஐயோ இவங்க வந்து ஞானி கடவுள் அந்த மாதிரிலாம் நம்ப எடுத்துகிட்டு ஒரு இதாக பண்ண கூடாது இது தான் வந்து மனிதனோட மூட நம்பிக்கை அதே மாதிரி இப்போ நம்ப பாலுலாம் கொண்டு போய்விட்டு இந்த பாம்பு புற்றுக்கு தென் கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணும் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் நிறையா அது இல்லாமையும் நிறையா வந்துவிட்டு அன்னதானம் எல்லாமே பண்ணலாம் நம்ப இல்லாதவங்களுக்கு வந்துவிட்டு நம்ப கொடுக்கலாம் அதை காசாக கொடுக்கலன்னாலும் நம்ப ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு நேரத்தோட உணவாக வந்து நம்ப கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்துவிட்டு மக்கள் வந்துவிட்டு ஃபாலோவ் பண்ணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன்